நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே நிறைய பக்தர்கள்லாம் வராங்க நிறையாப்பேரு அவங்கலாம் வரும்போது சுற்றுலா போல் வந்துகிட்ருக்குறாங்க அவங்களுக்குலாம் நிறைய உணவுகள் எல்லாமே தயாரிக்கப்படுது மீன் இறால் மற்றபடி உணவு வகைகள்ல பார்த்திங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள்லாம் தயார் செய்து கொடுக்குறாங்க அவங்களும் நல்ல விதமாக எல்லாம் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு நல்ல சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல சைவ உணவுகளும் சரி கடல் உணவுகளும் சரி எதுவாவுமே நல்ல விதமாக செஞ்சிக்கொடுக்கறத்துக்கு நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது மற்றபடி வீடுகள்ல கூட நிறையாப்பேரு அதை சமைத்து கொடுக்குறாங்க சப்பாத்தி இந்தமாதிரி உணவுகள்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வந்து நல்ல சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ம மன நிம்மதியோடு மன திருப்தியோடு வெளியில போகிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது